ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா எனக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற விருப்பமே கிடையாது விருப்பப்பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மூலிமா வந்து டேட்டா கேபிளும் பவர் பேங்க்கும் வந்து ஆர்டர் பண்ணேன் நெட்டில் வந்து ஆர்டர் பண்ணது நல்லா இருந்துச்சு நல்லா அட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் அட்ராக்ஷனாக இருக்குது நல்லா இருக்குதுனு சொல்லிவிட்டு குவாலிட்டி நல்லா இருக்குதுனு சொல்லிவிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணபட்சத்தில் எட்டு நாள் ஆகிடுச்சி ஆர்டர் பண்ணி எட்டு நாள் ஆகிடுச்சி எட்டு நாள் கழித்து அப்புறம் வந்து டெலிவரி பண்றாங்க டெலிவரி பண்ணும்போது பார்த்திங்கனா அதில் வந்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை எப்படின்னு பார்த்திங்கனா பார்சல் மட்டும் கொடுத்துட்டு டெலிவரி மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டாங்க உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுனு பொருள் பார்க்கல அப்படி பார்க்காத பட்சத்தில் நான் கொஞ்சம் வெளி ஊரில் இருந்ததினால ரெண்டு நாள் கழித்து ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போன பின்னாடி அதை எடுத்து பார்த்த பின்னாடி உள்ளே எல்லாம் வந்து கிழித்த மாதிரியே இருக்குது அதாவது ஒயர் கட்டாகிட்டு இருக்குது நான் கலெக் செலக்ட் பண்ணதே வேற ஆனால் இவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்த பொருளே வேற அப்போதான் நினைத்தேன் என்னடா நம்ம இப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு இப்படி வந்து உதவாத பொருளாக வந்து இருக்குதே அப்படினு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்போது இருந்து பார்த்திங்கனா எந்த நான் முடிவு எடுத்தேன் எப்பயுமே வந்து பொருளை வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்கணும் நேரில் பார்த்து வாங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணேன் அதோடு சரி அப்போது இருந்து சரி ஆன்லைனில் வர ப்ரோடக்ஷன் வந்து ப்ரோடக்ட் வந்து ரொம்ப வேஸ்ட்டு நாம் ஒன்று ஆர்டர் பண்ணால் அது ஒன்று வருது அப்படினு சொல்லிவிட்டு நான் முடிவு எடுத்தேன் அதனால் வந்து நேரில் போய் கடையில் பாத்து நமக்கு பிடிச்ச பொருள் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி தரமான பொருளாக நம்ம வாங்கணும் அப்படினு சொல்லி முடிவு எடுத்தேன்